இப்போ தொழில்நுட்பங்களை அதிகளவு பயன்படுத்துகிறதனால டிவி மொபைலு போன்ற குழந்தைங்களுக்கு கண் குறைபாடு தலை வலி சின்ன வயசுலேயே இப்போ கண்ணாடி போட வேண்டிய நெலமை வரும் அதை தவிர்க்கணும் மொபைல் குழந்தைகளுக்கு அதிகமாக தர்றதை தவிர்க்கணும் ஏன்னா இப்போ ஒரு மொபைல்ன்ற காரணமாக எது கொடுத்தாலும் மொபைல் கொடுத்தாலும் இப்போ ஒரு கொழந்தை போய்டும் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புண்டு அதிகளவு கண் குறைபாடு உடல் எடை சோர்வு இதெல்லாம் ஏற்படும் சின்ன வயசுலேயே பிராப்ளங்கள் அதிகமாகவும் வாய்ப்பிருக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பக்கத்தில் இதனால் கேன்சரு இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமாக வருது மொபைல் நிறைய வெடிக்கிறதுனால கொழந்தைகளுக்கு ப்ராப்ளம் அதிகம் மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்றதுனாலதான் சிட்டுக்குருவிகள் அழிகின்றன குழந்தைகளுக்கு மிகவும் பாதிப்பு மொபைல் கொடுத்தா எதுவுமே கேட்காது அப்படியே போய்டும் யார் கூப்பிட்டாலும் அப்படியே போய்டும் அதனால் குழந்தைகளுக்கு மிகவும் பாதிப்பு பெற்றோர்களை வந்து தவிர்க்க சொல்ல வேணும் மொபைல் டிவி பார்க்காம இருப்பது ந நல்லது